விவசாயிகள் வந்து கால்நடைகளை பாதுகாக்க ரொம்பவே கஷ்டப்படுகிறாங்க ஆடு மாடு ஆடுகள் ஆடோடய குட்டி எல்லாத்தியும் வந்து நாய் வந்து கடிச்சுடுது அப்புறம் கோழி கோழி வளர்க்கும் போது அந்த கோ கோழி எல்லாம் பூன பிடிச்சிடுது அப்புறோம் முட்டை எல்லாம் வந்து திருடிடுது அப்பறம் கோழிக்குஞ்சை எல்லாம் காக்காவும் விட்டு வைக்கிறது இல்லை அது பாதுகாக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டுறாங்க அதேபோல் அம்மை நோய்கள் மாட்டுக்கு வர அம்மை நோய்கள் உண்ணிகளிலருந்தும் காப்பாற்றறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்கு தேவையான உணவு பொருட்களுக்கும் விலை அதிகமாக இருக்குது அப்புறம் உணவு பொருளும் விளைகிறது இல்லை அதுமாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்புறம் இந்த கோழிகளுக்கு தேவையான புழுப்பூச்சிகள் இது எல்லாமே வந்து அழிஞ்சிடுச்சு அழிஞ்சதால் அதுக்கு தேவையான சாப்பாடும் கிடைக்காம போயிடுது மாடுகளுக்கு தேவையான இலைத்தழைகள் புற்கள் இது எல்லாமே கிடைக்கிறதில்ல இப்போது ஆம் ஆடு மாடுகளை வளர்க்கறதுக்கு விவசாயிகள் ரொம்பவே கஷ்டப்படுகிறாங்க